நான் பவர்லூம் தறி சூச்சர் தறி ஓட்டுவேங்க சோமனூரில் அப்போ நாலு தறி ஓட்டுவேங்க காடா ஓட்டினா எட்டு தறி ஓட்டுவேன் அப்போ வந்து அந்த தறி ரிப்பேர் பண்றவரு ஸ்டாப்பர் அவர் வருவார் பயங்கரமான வீட்டுல என்னென்னமோ டென்சனோட நம்ம கிட்ட வருவார் இவரு என்னடா பொசிஷனில் வந்திருக்காரு அப்படின்னு நல்லா மூஞ்சியை பார்த்து திங் பண்ணுறது இது எப்படி என்ன பண்லாம் அப்படின்னு நாம் கோபப்பட்டாலும் நாம் அந்த ஷிப்ட்டு முடிஞ்சு வர முடியாது அவர் வந்து சரி பண்ணி கொடுத்தா தான் தறி ஓடுங்க அதனால் அவரு என்ன சப்ஜெக்ட் அப்படில வந்திருக்காருன்னு கூலாக பேசி ஷிப்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன்